எனக்கு பைக் ரைட் போகணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி நான் காலேஜ் போகும்போது வந்து எப்போதுமே ஸ்கூட்டிலேயே தான் போவேன் வண்டிலேயே தான் போவேன் பஸ் ஏறி அந்தமாதிரி காலேஜ் பஸ்ஸு அந்தமாதிரிலாம் போகமாட்டேன் எனக்கு அது வந்து பிடிக்காது ஸ்கூட்டிலேயே போகிறத்துக்குதான் எனக்கு பிடிக்கும் அதனால வந்து ஸ்கூட்டியில் டெய்லியுமே வந்து ஸ்கூட்டியில் போவேன் அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகும்போதும் அப்படியே பொறுமையாக அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படிதான் வருவேன் அப்புறம் காலேஜ் போகும்போதும் அப்படியே ஆஃபீஸ் போகும்போதும் அப்டியே அப்படியே ஸ்கூட்டிலேயே வண்டிலேயே போயிடுச்சு அப்புறமா ஒரு நாள் வந்து ரொம்ப லாங்காக எங்காவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மேரேஜிக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பைக்கில் கூட்டு போனார் எங்கேப் போனோம் அப்படின்னா நாங்கள் இங்கிருந்து இங்கே அங்கே தஞ்சாவூர்லேருந்தே நாங்கள் ம மயிலாடுதுறைலேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி அந்தமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போனோம் கோயம்புத்தூரில் இருந்து அப்படியே அங்கே பக்கம் தான் அப்படின்னுட்டு ஊட்டிக்கும் போனோம் ஊட்டி எப்படின்னா பைக்கிலே போனோம் செம்ம ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக போகணுன்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை அப்போது வந்து அங்கே பைபாஸ்சில் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஹண்ட்ரட் கிட்டே போனோம் இந்த காற்று வந்து மூச்சை அடைக்குமில்ல அந்த அளவுக்கு போய் ரொம்ப ஸ்பீடாக போனோம் என்னோடய ஆசை வந்து அன்றைக்கு நிறைவேறுச்சி பைக்கில் அந்தளவுக்கு ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிறது அதேமாரி எனக்கு பைக்கில் வந்து ஆர் ஒன் ஃபை பைக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது வந்து நாங்கள் அங்கே ஊட்டி போகும்போது நான் என் ஹஸ்பண்ட்டை வந்து இந்தமாதிரி பைக்கில் போகணுன்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஆர் ஒன் ஃபை பைக் வச்சுருக்க ஒருத்தர் வந்து அங்கே நின்னார் அவர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் போய் பேசுனார் இந்தமாதிரி வந்து ஒரு ஒரு ரௌண்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிக் கேட்டார் அவரும் வந்து இப்போ இந்த காலத்துலெலாம் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க இந்தமாதிரி பைக் கொடுங்க ஒரு ரௌண்டு போய்விட்டு வரோம் அப்படின்னு சொன்னால்கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் அந்த பையன் வந்து நம்பி இந்தாங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்குறீங்க இந்தாங்க ஓட்டுங்கன்னு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த இதில் அந்த பைக்கில் ஆர் ஒன் ஃபை பைக்ல வந்து செம்ம ஸ்பீடாக வந்து ஊட்டிலேயும் வந்து ஒரு ரௌண்டு போய்விட்டு வந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது